ஹலோ நான் உங்கள் தெரு டிஃபன் கடை வச்சுருக்கீங்க இல்லைங்களா அந்த ரெண்டாவது வீட்டில் இருக்கிறவங்க பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு எமெர்ஜென்சின்றதினால நான் எங்கள் ஹஸ்பண்டு எல்லாம் ஊருக்கு போயிட்டோம் இந்த பசங்கள் மட்டும் இன்றைக்கி ஸ்கூல் முடிச்சு வருவாங்க வீட்டுக்கு நைட்டுக்கு அவுங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் மட்டும் எடுத்துன்னு போய் கொடுக்கணும் கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துருவீங்களா இட்லி எவ்வளோங்க

சரி சப்பாத்தி எவ்வளோ ஆ இதை தவிர வேறு எதுவும் இல்லைங்களா சரி சரி சரி உங்க கடையில் யாராச்சும் கூட வேலை செய்யுறவங்க இருக்காங்களா ஆ கொஞ்சம் அவங்கள அனுப்பி ஃபஸ்ட்டு பசங்களுக்கு என்ன வேணும்னு கேட்குறீங்களா வீட்டில் ஃபோன் வைக்காமல் வந்துட்டோம் இல்லை பசங்களுக்கு இப்போதிக்கு என்ன வேணுன்னு தெரியாது இல்லைங்களா நாங்கள் வந்து தினமும் அவங்கள கேட்டு அவங்களுக்கு என்ன வேணுமோ அதைதான் கொடுப்போம் இல்லை நீங் நீங்கள் ரொம்ப நாளாக பழக்கமா இருக்குறவாசி தான் போயிட்டு இப்போ வீட்டில் போய் கேட்டுகிட்டு வருவீங்கன்னு சொல்லிவிட்டுதான் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்தான் கேட்குறோம் கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சவங்க கூட நல்லா பழக்கமானவங்கள் கூட வேலை செஞ்சுன்னு இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க இருந்தால் மட்டும் கொஞ்சம் வீட்டுக்கு அனுப்புகிறீங்களா குழந்தைங்க மட்டும்தான் ரெண்டு பேர் இருக்காங்க கொஞ்சம் பத்திரமாக போய் கேட்டுவிட்டு வந்து பசங்களுக்கு எது தேவையோ அதை கொஞ்சம் கொடுத்து அனுப்பிடறீங்களா ம் கண்டிப்பாக கொடுத்துருங்க ம் ஓகே தேங்க்யூ